நாங்கள் வந்து வங்கிக்கு வந்து பேங்க்கு நேரடியாகதான் சென்று போய் வர்றோம் ஆனால் வந்து இன்டர்நெட் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த காலத்து பசங்க வந்து ஃபோன் பே அந்த மாதிரி பேடிஎம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அதுப்படி அதைப் பற்றி எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நாங்களும் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சிக்கணும்னு ஒரு ஆசை தான் எங்களுக்கு ஆனால் நாங்க வந்து பக்கம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இந்த ஆன்லைன் மூலிமா இந்த மாதிரிலாம் பண்ணால் இதனால என்னென்ன யூஸ் ஆகுது இது வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் இருக்கிற இந்த காலத்து பசங்கள பற்றி நாங்கள் கேட்போங்க இன்டர்நெட் மூலிமா பணம் அனுப்புகிறது ஃபோன் பே அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க இதனால் வந்தும் நாங்கள் வங்கிக்குதான் போய்விட்டு போய்விட்டு வர்றோம் ஆனால் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அதைப் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால் நாங்கள் வந்து பக்கம் இருக்கிற பசங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் எங்களுக்கு கொஞ்சம் இதைப் பற்றி சொல்லுங்கப்பா நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட விளக்கமாக கேட்போம் அதை கேட்டால் இப்படி இப்படிதான் இப்படி செஞ்சால் இப்படிமா இது வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப இதாகவும் இல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கலாம் நல்லதுதான் அதனால சொல்லிட்டு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்குவோம் அவங்க வந்து சொல்வாங்க இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது நாங்கள் பேங்க்கு தான் போய்விட்டு வர்றோம்